ஹலோ சொல்லுங்கள் சார் ம் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் இப்போ இப்போ பரவாயில்ல சார் இல்லை சார் இப்போ பரவாயில்ல சார் ஆ ஆ சேரிங்க சார் வேறு எந்த தொந்தரவு இல்லை சார் ஆ அதுதான் அதுதான் பரவாயில்ல சார் ஹாட் வாட்டர் குடிக்கிறதினால கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிடறது அதுதான் சாப்பிடறதுலான் என்ன சார் சாப்பிடணும் ஆ சரிங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் இளநீர் அந்த இது அதெல்லாம் குடிக்கலாமா சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் நான் வந்து பார்க்குறோம் ஆ சரிங்க சரி இதே டேப்லட் சாப்பிடலாமா சார்

சரிங்க சார் இல்லை அதெல்லான் இல்லை சார் கொஞ்சம் மாத்திரை சாப்பிடறதுனால அல்சர் மாதிரி வந்துடுது சார் அதுதான் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சாப்பிட்டேன் சார் அது மாத்திரைக்கு முன்னாடி சாப்பிடுட்டு தான் மாத்திரை சாப்பிட்றேன் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஹாட் வாட்ரே குடிக்கணுமா சார் சரிங்க சார் சரிங்க சார் ம் சரிங்க சார் ஓகே சார் இல்லை சார் வேறு எதுவும் இல்லை தொந்தரவு ஆ சரிங்க சார் பாக்கலாம் ஆ ஓகே ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் சொல்லிட் சொல்லிடறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ